ஹலோ ஹலோ சார் நான் நாகப்பட்டிணத்துலேருந்து பேசுகிறேன் ஆ லெக்ஷ்மி சொல்யூஸனா சார்

சார் நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் என்னோடய லேப்டாப் கொஞ்சம் ஓஎஸ் அடிக்கணும் உங்கள் லெக்ஷ்மி சொல்யூசன்ஸில் ஓஎஸ் அடிப்பிங்களா என் பெயர் அர்ஜுன் ஆ நாகப்பட்டிணத்தில் தான் இருக்குது உங்கள் கடை எங்கே இருக்குது

ஆ ஓகே சார் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறிங்க ஓஎஸ் போட ம் என்ன ஓஎஸ்ஸு அடிப்பிங்க ஆமாம் சார் நான் காலேஜ் தான் சார் போயிட்டு இருக்கேன் ஆ லேப்பு தான் சார் ஆமாம் சார் வைரஸ் அடிச்சுருச்சுனு நினைக்குறேன் ரொம்ப ஹேங்க் ஆகுது ஆ வின்டோஸ் டென் சார்

ஒரு ஒன் வீக்கா இருக்குது சார் ஓகே எனக்கு வின்டோஸ் டென்னே போதும் சார் அதுவே திரும்பி போட்டுக்கொடுங்க ரேட்டு கொஞ்சம் ஓ என்னென்ன மாடல்ஸ் அதில் இருக்குது

ஓகே சார் சரி ஓகே பேஸிக் வெர்ஷன் எது சார் ஓகே சார் ஓ இதான் எனக்கு அதுவே போட்டுக்கொடுங்க சார் காஸ்ட்டு மட்டும் ஒரு முந்நூறுபா போட்டுக்கோங்க சார் அப்படியா சார் ஆ ரெண்டு லேப்புக்கு பண்ணணும் சார் ஒன்னுத்துக்கும் இல்லை ஆ ரெண்டு லேப்புக்கு பண்ணணும் சார் ஓகே சார் உங்கள் கடையில் வேற என்னென்ன சார் பண்ணுறிங்க ஓகே சார் கேமரா இன்ஸ்டுலேசன் ஏதாவது பண்ணுறிங்களா சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் பழைய ரேட்டில் லேப்லாம் கிடைக்குமா சார் ஓகே சார் எனக்கு லெனோவோ லெனோவோ ப்ராண்ட்டில் வேணும் சார் எனக்கு ஓகே சார் என்ன ரேட்டு சார் வரும் அதெல்லாம் ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் நான் நேரில் வந்து பாக்கி என்னென்னு பேசுகிறேன் சார் உங்கள் நாகப்பட்டிணம் பஸில் இருந்து பக்கம் தான சார்

ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ சரி சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் இல்லை சார் வேறு ஒன்றும் பிரச்சின இல்லை சார் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார் ஆ தேங்க் யூ சார் ஸ்